இந்த கோவார்டினேட்ரு கோஷ்டீனில் நான் நர்சிங் பற்றி சொல்கிறேன் நர்சிங்தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கு இந்த ஒர்க்கு பண்ணிகிட்டுதான் இருந்தேன் அப்போது வந்து நாங்கள் நா டெலிவெரி ஹாஸ்பிட்டலில்தான் ஒர்க் பண்ணிணேன் டெலிவரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேபீஸ் பார்ப்பேன் பண்ணுவேன் டெலிவரிஸெல்லாம் பார்ப்போம் அதுமாரி தான் நான் படிச்சுட்டே நாங்கள் ஒர்க் பண்ணிணோம் ஒர்க் பண்ண போதெல்லாம் நாமளும் வந்து கஷ்டப்படக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணுவோம் இப்போது நர்சிங் எடுத்துக்கிட்டா டாக்டர் வந்து சொல்லிட்டுப்போயிடறாங்க நர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பண்றாங்க டாக்டர் வந்து அதுக்கு சபேஷன் சொல்லிட்டு மட்டும்தான் போவாங்க தவிர ஃபுல் ஒர்க் வந்து நர்ஸுக்குத்தான் இருக்கும் அப்புறோம் நர்ஸு வந்து அவங்க வீட்டில் ஒருந்தவங்களா நினச்சிதான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் எங்களில் ஒருத்தவங்களா நெனச்சு ஒர்க் பண்ணுவோம் அவங்குளுக்கு எந்த வேலையும் கொடுக்காம நாங்கள் இது பண்ண ஒரு இன்ஜெக்ஷன் போடணுனா அது கரெட்டான மெடிஷன்ஸ்தான் கொடுப்போம் அதுக்கு ஏற்ற மருந்தா அப்படி இருந்தால் பார்த்துதான் கொடுப்போம் அப்புறோம் வந்து அவங்குளுக்கு சப்போட்டார்தான் இருப்போம் நர்ஸெல்லாம் சப்போர்ட்டாகத்தான் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் வந்து நர்ஸ்தான் டாக்டர்ஸ் சொலியூஷன் சொன்னதும் நர்ஸ்தான் அதை வந்து ஆக்ட்டிவேட் பண்ணுவாங்க